ஹலோ ஹலோ நான் சிவகாமி பேசுகிறேங்க நீங்கள் தான் நியூஸ் பேப்பர் போடுறவங்களா இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் டி பிளாக் இருக்குதுல்ல அவங்களுக்கும் நீங்கள் தான் நியூஸ் பேப்பர் போடுறதா சொன்னாங்க டி ப்ளாக்கில் செகண்ட் ஸ்ட்ரீட் முல்லை ஸ்ட்ரீட்டு ஆ என்ன மாதிரி நியூஸ் பேப்பர் போடுறீங்க தினமலரா தினத்தந்தியா ம் ம் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் போடுறீங்களா ம் எனக்கு தினகரனும் வேணும் அதேமாதிரி எனக்கு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரும் வேணும் ஹிண்டு நியூஸ் பேப்பர் இங்கிலீஷில் அதுவும் வேணும் ம் சரி இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்கள் ஹெட் யார் உங்கள் ஒர்க் ப்ளேஸ் எது ஆமாம் ம் ம் சரி சரி ஆமாம் ம் சரி சரிப்பா டேங்ஸ் எங்களுக்கு காலையில் மட்டும் ஆறு ஆறரைக்குள் வந்துடணும் நியூஸ் பேப்பர் அது மாதிரி நீ பார்த்துக்கோப்பா ஓ சரி சரி கரெக்டாக ஆறு மணிக்கு போட்டால் கூட போதும் எனக்கு கரெக்டாக இருக்கும் தமிழ் நியூஸ் பேப்பரில் தினகரன் இங்கிலீஷில் வந்து ஹிண்டு நியூஸ் பேப்பரு ரெண்டு நியூஸ் பேப்பரு கரெக்டாக ஒரு ஆறு டூ ஆறரைக்குள் போட்டுரு எனக்கு அது கரெக்டாக இருக்கும் சரிப்பா மற்றபடி அமௌண்ட்டெல்லாம் எப்படி நீ வீக்லி பேசிஸ்ஸா மந்த்திலி பேசிஸ்ஸா வாங்குவீயா

சரி ஸ்டார்ட்டிங்கில் மட்டும் ம் அது எப்படி ஸ்டார்ட்டிங்கா இல்லை எண்டுலேயே கொடுத்துடவா ம் சரி ஒன்னாந்தேதி அது மாதிரி கூட நாளைக்கு ஒன்னாந்தேதி தானே நான் கொடுத்துட்றேன் முப்பத்தொன்னாந்தேதி ஃபுல் காசு கொடுத்துட்றேன் ம் சரி ஓகேப்பா ம் சரி ஓகே

ம் சரி ஓகேப்பா நீ சொன்ன மாதிரி நாளைக்கு காலையில் வந்து பேப்பரை என் கையில் கொடு அமௌண்ட்டை வாங்கிட்டு போய்விடு ஆறு டூ ஆறரைக்குள் வந்துடுப்பா மற்றபடி நான் அந்த உங்கள் கடை வந்தால் அங்கே நேரில் பார்த்து பேசிக்கிறேன் மற்றது என்னனுட்டு சரிப்பா வச்சிடவா ஆ நீயும் சொல்லிவிடு நானும் அந்த பக்கம் வந்தால் நானும் ஒரு பார்த்து சொல்லிடுறேன் ம் சரி நாளைக்கு மறக்காமல் ஆறு மணிக்கு வந்துடுங்கப்பா வச்சிடுறேன் உங்கள் பேர் ஆ சரிப்பா நான் வச்சிடுறேன்